பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பத்து ரெண்டாயிரம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு